எனக்கு வந்து நான் ரெகுலராக வந்து கோவிலுக்கு போகற பழக்கம் உண்டு நான் வந்து சனிக்கிழம சனிக்கிழம சனிஸ்வரர் கோவிலுக்கு போகறது உண்டு அப்படி சனிக்கிழம சனிக்கிழம நான் காலையில வந்து கோயிலுக்கு போகறதுனால வந்து காலையில ஒரு வேலை விரதம் இருப்பேன் அப்படி வந்து விரதம் இருக்கும் போது வந்து எனக்கு வந்து வயிறு வந்து சுத்தமாக க்ளீன் ஆகுது அடுத்து வந்து ஏன் ஏன் நான் கோயிலுக்கு போகறன் அப்படினா வந்து எனக்கு வந்து ரொம்ப எதாவது டென்ஷனாகருக்கும் போதோ இல்லை வேறு எதாவது மனக்குழப்பங்கள் ஏற்படும் போதோ அப்படி இருக்கும் போது நான் வந்து கோயிலுக்கு போவேன் அங்கே கோயிலுக்கு போகும்போது வந்து என்னோட டென்ஷன் மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து க்ளீன் ஆவும் எதுவுமே வந்து ஏன்னா வந்து கோவிலில் அமைதியாகருக்கும் சைலன்ட்டாகருக்கும் அப்படி சைலண்ட்டாகருக்கும் போது நம்ம வந்து நம்மளோட சுற்றி என்ன நடக்குது சர்ரவுன்டிங்கில வந்து என்ன நடக்குது அப்படிங்குறது வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம் அப்படி வந்து மன அமைதியாக இருக் இருக்கிற வந்து அந்த இடத்துக்கு நான் போகும் போது எனக்கு வந்து அது ரொம்ப மன ஆரோக்கியத்தை தருது உடல் நலத்தையும் தருது கோவில்க்கு அடிக்கடி எந்த பிரச்சனையாகருந்தாலும் கோயிலுக்கு போயிவிட்டு வரும் போது நான் ஒரு புதுசாக ரெஃபிரஷ் ஆகுறன் புது உணர்ச்சி எனக்கு கிடக்கிது புத்துணர்ச்சி கிடக்குது அதனால் வந்து நான் அடிக்கடி கோயிலுக்கு போகறது உண்டு